நான் அமேசானில்ஒரு டைனிங் டேபிள் ஆட்ரு பண்ணேன் அது அழகாக இருந்துச்சு அழகாக இருந்துச்சு வந்துடுச்சு ஆட்ரு பண்ணுனது வந்துட்டு வந்தப்போது ஃபைவ் வீக் ஃபைவ் டேஸில் வந்துடுச்சு வந்தப்போ பார்த்தேன் போனில் ஒரு மாதிரியும் ஆட்ரு பண்ணப்போ வந்ததும் ஒரு மாதிரியும் இருந்துச்சு அதில் மணியெலாம் கோர்த்து அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது ஆனால் ஆனால் ஆட்ரு பண்ணது ஒரு மாதிரியும் வந்தது ஒரு மாதிரியும் இருந்தவொடன ரொம்ப பிடிச்சிது என்னடா இது ஆட்ரு பண்ணது ஒரு மாதிரி இருக்குது வந்தது கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படீன்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு நல்லா இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்துது டைனிங் டேபிள் வந்து யூஸ் பண்ணிட்டிருந்தேன் டைனிங் டேபிள் நல்லாயிருந்துது